ஆ சொல்லுங்க சார் ஆமாம் சார் இருக்குது சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க சார் அது நீங்கள் போய் பாருங்க சார் எல்லாமே எல்லாம் போடுவாங்க உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸுக்கு நீங்கள் பாருங்க சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க சார்

அப்படியா சார் சரி சார் மேலே போங்க சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க சார்

ஆ நீங்கள் போங்க சார் பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க சார் ஆ மேலே போங்க சார்

அப்படியா சார் சார் இரு இருங்க சார் உட்காருங்க சார் நான் ஒன்ஸ் போடுறேன் நீங்கள் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க சார் எல்லோ கலர் தானே சார் வேணும் இந்தாங்க பாருங்க சார் ஃபுல்லாகவே எல்லோ வெரைட்டிஸாக போடுறேன் சார் இந்த பிங்க் இருக்குது பார்க்குறீங்களா ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ பாருங்க சார்

ம் சார் இந்த இதில் கோட் அட்டாச்மெண்ட்டாக வருது இதை பாருங்க ட்ரை பண்ணிப் பாருங்க உங்கள் பையனுக்கு கரெக்டாக இருக்குமானு பாருங்க சைஸ் எல்லாம் ஓகேவா சார் இந்த சைஸ்லேயே போடலாமா சார் இந்த சைஸ் ஓகேவா சார்

ஆ இதை பாருங்க சார் இது பாருங்க சார் இதே எழுநூறு ரூபா வருது சார் இதுக்கு மீறி கம்மியானால் நல்லா இருக்காதே சார் சார் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நான் பண்ண முடியாதில்ல சார் சரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பார்க்குறீங்களா சார் இந்தாங்க சார் இது பாருங்க இது நானூற்று சில்லற நானூற்றி தொண்ணூத்து ஒம்பது ரூபா வரும் சார் அப்படியா சார் ஆனால் இதில் ஓவர் கோட் மட்டும் வராது சார் அது மட்டும் நீங்கள் தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த எழுநூறு ரூபாய்க்கு உள்ளது ஓவர் கோட் எல்லாம் வந்துடும் சார் ஆமாம் சார்

அப்படியா சார் ஆ ஓகே சார் அப்போ இந்தாங்க சார் பேக் பண்ணிக்கோங்க சார் ம் சார் அடுத்து என்னது உங்களுக்கு பார்க்கணும் யூனிஃபார்மா சார் சார் லாஸ்ட்டு கவுண்டருக்கு போங்க சார் அங்கே ராம் சார்னு ஒரு சார் உண்டு அவங்ககிட்ட வந்து யூனிஃபார்ம் காட்ட சொல்லுங்க அவங்க காட்டுவாங்க

ஆ ஓகே ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார் ம்